நான் ஐஃபோன் தேர்ட்டின் வச்சிக்குறேன் வெலை வந்துட்டு அறுபத்தி ஒருரூவா இதோடய முக்கியமான இதுனால் கேமரா தான் ஐஃபோன் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே கேமராக்கொசரோந்தான் வாங்குவாங்க கேமரா வந்துட்டு சூப்பராக இருக்கும் அது மிச்ச கேமரா மிச்ச மொபைலோடு ஐஃபோன் வந்துட்டு கேமரா சூப்பராக இருக்கும் மெகாபிக்ஸல் கம்மியாக இருந்தாலும் அந்தளவுக்கு அது கிளியராக இருக்கும் ஃபோட்டோ இப்போது நம்ம எடுக்கும்போது அதே மாதிரி எனக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக பிடிச்சதுனா கேம்ஸ் தான் நான் வந்துட்டு ரொம்ப கேமுக்கு அடிக்ட்டு நான் பப்ஜி விளாடுவேன் சுத்தமாக ஹேங் ஆகாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னொன்னு வந்துட்டு எனக்கு பெரிய மொ இப்போ மொபைல் பெருசாக இருந்துச்சினால் பிடிக்காது ஐஃபோன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் சின்னதாக கையில் நிற்கிற மாதிரி வாட்டமாக இருக்கும் அதனால தான் வந்துட்டு நான் ஐஃபோன் எடுத்தேன் இன்னொரு மிஷின் கூட எங்கே போனாலும் கைக்கு கரெக்டாக இருக்கும் பெருசாக இருந்துச்சினால் அது ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபலாக ஃபீல் ஆகும் அதனால் நான் வந்துட்டு இதுதான்